ஆ சொல்லுங்கம்மா யாரும்மா ஆமாம்மா நான் பூக்கார் தாம்மா பேசுகிறேன் நம்மகிட்ட சாமந்தி இருக்குது ரோஜா இருக்குது மல்லி இருக்குது கனகாம்பரம் இருக்குது எல்லா பூவும் இருக்குதும்மா உங்களுக்கு என்னம்மா பூ வேணும் பூவெல்லாம் ஆயிரரூபாக்கி மேலே இப்போ அம்மா சீசன் டைம்மா ஆயிரரூபாக்கி மேலே போதும்மா ஆ ஆ மஞ்சள் சாமந்தியா எவ்வளோம்மா வேணும் இங்கே கிலோ கணக்கு கிடையாதும்மா கூடையில் வரும்மா பூவு ஒரு கூடை பூவு ரெண்டு கூடை பூவுன்னு இப்படி வியாபாரம் பண்ணுறோம் கூடை ஆயிரருபா ஆயிரத்தி இருநூறுபாலேந்து ஆயிரருபா என்னவோ போது நீங்கள் மொத்தமாக வாங்குற நீங்கள் மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்தால் நான் குறைத்து சொல்லுவேன் உங்களுக்கு எத்தனை கூடை வேணும் ம் சரிம்மா இருநூறுபா குறைத்து ஆயிரரூபா போடுறேன் பத்துக் கூடைக்கு பத்தாயிரம் கொடுத்துருங்க ஆ அட்வான்ஸு இது இதில் அனுப்பிடுங்கம்மா செல்லில் கூகுள் பேயில் சரி பூ எடுக்க நேரில் வரீங்களா எப்படி ஓ நங்காத்தூர் பஸ்ஸில் போட்டுறவா ஆ சரிம்மா சரிம்மா நீங்கள் டிரைவரை நான் இங்கே போட்டுறேன் டிரைவரை பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் ஆ ஓகேம்மா அட்வான்ஸு கொடுத்துருங்கம்மா ஆ ஓகேம்மா ம் தேங்க்யூம்மா